எங்கப் பகுதியில் இந்த கலை வடிவன்னு சொல்கிறதுன்னா பழங்காலத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அந்தக் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் சிலைகள் சாமி சிலைகள் அதேமாதிரி கல்வெட்டுகள் இதெல்லாம் தான் கலை வடிவம்னு சொல்லெலாம் அதில் பார்த்தீனா நிறைய சித்திரமெலாம் வரைஞ்சுருப்பாங்க வீடுகள் பார்த்தீனா ஓ கிட்டத்தட்ட எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி தோற்றத்தில் அந்தக் காலத்தில் கட்டியிருப்பாங்க ஸோ அது என்ன பார்த்தீனா அது என்ன தாக்கத்துக்காகம் போது அந்த சூரிய வெளிச்சம் வரமாதிரி அல்லது வந்து நம்ம ஒ ஒ உடம்புக்கு வந்து நல்ல ஒரு காற்றோட்டம் எல்லா கிடைக்கிற மாதிரி வீடுகள் கட்டியிருப்பாங்க அதே மாதிரி கடவுள் சிலையும் அப்படிதான் இருக்குது கடவுள் சிலை வந்து நம்ம வந்து நம்ம பா பக்தி பரவசத்தோடய பார்த்து அதை வணங்கிற மாதிரி அந்த சிலைங்களோடய இதெல்லாம் இருக்குது அதில் இருக்கக்கூடிய சிற்பம் வடிவமைப்பு எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி பிரமிக்க வைக்கிறதா இருக்குது ஏன் இவ்வளோ தூரம் அந்தக் காலத்தில் செஞ்சுருக்காங்களா இப்போலாம் அந்தமாதிரி ஏன் செய்கிறது இல்லைங்கிற மாதிரி இருக்கும் ஒரு எண்ணம் நம்மளுக்கு தோணும் அதுதான் வந்து அதை பார்த்து ரசிக்கிறக்கே நம்ம வணங்கிறக்கு இது ஒரு முக்கியமான இதாக இருக்குது கலைகள்லாம் அப்படின்னு சொல்லெலாம்